விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் படிச்சிகிட்டே இருப்பாங்க ஆனால் சின்ன பசங்க விளையாடுகிற விளையாட்டுலாம் பார்த்தீங்கன்னா கண்ணாமூச்சி துணி எடுக்கிற ஆட்டம் அந்த மேரி விளையாட்டுலாம் விளையாடுவாங்க லாக் அண்ட் கீ குசுகுசு மந்திரம் அந்த மேரி அதிகமாக விளையாடுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டைலாம் இதெலாம் எதற்காக எந்த நேரமும் படிச்சின்னே இருக்க முடியாது சும்மா ஜாலியாக வந்து விளையாடலாமேன்ட்டு எந்த நேரமும் படிச்சின்னே இருக்க முடியாதுன்ட்டு இதே வாலிப பசங்களாம் என்னா பண்ணுவாங்க கிரிக்கெட்டு வாலிபாலு ஃபுட்பாலு பாஸ்கெட்பாலு அந்த மேரி விளையாடுவாங்க இதுவே பொண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெடில் கார்க்கு டென்னிஸு அந்த மேரி விளையாடுவாங்க இதெலாம் எதற்காக எந்த நேரமும் வேலையே செஞ்சிகிட்டு இருக்க முடியாது எந்த நேரமும் இதுவே பண்ணக்கூடாது கொஞ்சம் உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக விளையாட வருவாங்க இதுவே வயசானவங்கள்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க தாயம் ஆடுபுலி ஆட்டம் பல்லாங்குழி அந்த மேரி விளையாண்ட்டுருப்பாங்க இதெலாம் எதுக்காக அவங்களாலையும் முடியாது எங்கேயும் ஏன்ச்சி ஓடி ஆடி விளையாட முடியாது அதனால் தான் அவங்களும் வந்து விளையாட்ணுருக்குறா சும்மா உக்காந்தே விளையாட்ற மேரி இதுவே இதுவே ஒரு விளையாட்டு சிறந்த விளையாட்டாகும் இதான் நம்ப எல்லாரோடைய வழக்கமும் இந்த மேரி தான் எல்லாம் பண்ணுவாங்க